என்னோடய கூட பிறந்தவங்க மொத்தம் ரெண்டு பேர் ஒரு அண்ணன் ஒரு அக்கா எங்களுக்குள்ள நிறையா ஒற்றுமையும் இருக்குது நிறையா வேற்றுமையும் இருக்குது எங்கள் அண்ணன் கூட கம்ப்பேர் பண்ணும் போது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் நிறையா ஒற்றுமை தான் அதிகமாக இருக்கும் வேற்றுமை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எங்கள் அக்கா கூட கம்ப்பேர் பண்ணும் போது ஒற்றுமைன்றது சுத்தமாக கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஓரளவு ரொம்ப கணிசமான ஒற்றுமை தான் இருக்கும் நிறையா வேற்றுமை தான் இருக்குது அது ஏன்னு எனக்கும் தெரியலை ஒற்றுமை எங்கள் அண்ணன் கூட எனக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படினா நமக்கு எதாது ஒன்று ஆயிடுமோன்னு அவங்க இயல்பாகவே அவுஙக பயப்படுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எதாது ஒன்று ஆயிருக்கும் அதே நேரத்தில் எங்கள் அண்ணனுக்கும் அது மனசுலே தோணுமா என்னென்னு தெரியலை எங்கள் அண்ணனுக்கு எதாது ஆயிருக்குமோன்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக யார் மூலிமாவது எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும் எங்கள் அண்ணனுக்கு ஏதோ பிரச்சின ஆகிருக்குதுன்னு நான் இப்போ எப்படி பேசுகிறனோ அதே மாதிரி தான் அவரும் பேசுவார் நான் எப்படி நடந்துக்கிறனோ அப்படி தான் நடந்துக்குவாரு மேபி அவர் தான் அவர் நடந்துக்கிற மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன் போலருக்கு ஏன்னால் அவருக்கு பின்னாடி தானே நான் பிறந்தேன் ஒருசில விஷியம் எங்கள் எங்கள் அண்ணனை பார்க்கும் போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க அவர் செய்கிற செயலாக இருக்கட்டும் அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும் அவர் மற்றவங்கக்கிட்ட காட்டுற பாசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் பெருசாக ஒற்றுமை கிடையாது ஏன் அப்படினாக்கா அவங்க பொண்ணுன்றதுனால வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க என்னையும் எங்கள் அண்ணனையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க வீட்டில் அதனாலேயே எனக்கும் அவங்களுக்கும் மனசளவில் பெருசாக ஈர்ப்பும் கிடையாது ஒரு ஒற்றுமையும் இருக்கிறதுக்கு இருந்தது கிடையாது இனிமேலும் இருக்கற போகிறது கிடையாது வேற்றுமை தான் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிதுன்னாக்கா அது அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது மட்டும் தான் வீட்டில் வாங்குவாங்க நமக்கு பிடிச்சதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஸோ அதே மாதிரி நம்ம பேசுகிறது ஒரு விதமாக இருக்கும் அவங்க பேசுகிறது ஒரு விதமாக இருக்கும் சுத்தமாக எந்த ஒரு வகையிலேயுமே சம்மந்தம் இல்லாததாக இருக்கும் ஆனால் ஏன் ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணனும் அக்காவும் நம்ம கூட பிறந்தவங்கன்றதால மூணு பேரும் ஒற்றுமையாக இருக்கிணுன்றது தான் என்னோடைய எண்ணம்